ஹலோ சொல்லுங்கள் மேடம் சரிம்மா எத்தனை ஏக்கரும்மா வச்சிருக்கீங்க சரி என்ன என்ன நெல் போட்டிருக்கீங்க நெல் விதப்பா இல்லை நடவா அது என்ன நெல் பேர் ரகமா நெல் ரகமா ஐயேழு ஐயேழு இருபதுங்களா சரி ஆ சரி இப்போ நட்டு எத்தனை எத்தனை நாளாவது தெளித்து சரிம்மா சரி இது வந்து இது உரம் போட்டாச்சா உரம் போட்டாச்சிங்களா

சரிம்மா டீஐபி ஒரு மூட்டை ஆயிரத்தி இரநூறுவாம்மா இரநூறுவாம்மா யூரியா வந்து ஒரு மூட்டை முந்நூறுபா முந்நூறுபாம்மா முந்நூறுபா

இல்லை அது இரநூறுவாய்க்கு இப்போ இல்லம்மா முன்தான் அது இருந்துச்சு இரநூத்தம்பதுருவாய்க்கு இப்போ வந்து முந்நூறு ஃபிக்ஸட் ரேட்மா அது அது கவர்மெண்ட் ரேட்டே அதுதான் சொசைட்டியிலேருந்து முந்நூறுபா தாம்மா அதாம்மா முந்நூறுபா தாம்மா நம்ம கடையிலேருந்து அதிகம் வேற ஒன்றும் இல்லம்மா

பாதி பணம் கொண்டாங்கம்மா ஒரு கொண்டாங்கம்மா பாதி பணம் கொண்டாங்கம்மா நீங்கள் மொத்தமாக பில்லு போட முத என்னம்மா என்னம்மா மொத்தமாக சொல்லுங்கள் நான் பில் போட்டுத்தரேன் பாதி இப்போ பத்து பர்ஸன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணலாம் பத்து பர்ஸன்ட் பண்ணலாம் டென் பர்ஸன்ட் டிஸ்கவுண்ட்டு

ஆ சரிங்கம்மா ஓகே ஆட்டோ அனுப்புவீங்களா நான் அனுப்பவா அனுப்பவா ம் ஒரு இருபது இருபது கிலோ மீட்டர் வரும் இருபது கிலோ மீட்டர் ட்வெண்ட்டி வரும் ட்வெண்ட்டி வரும் ட்வெண்ட்டி கிலோ மீட்ரு அது கிலோ மீட்ரு சொல்லல அங்கே கிலோமீட்டர்க்கு கீழே கம்மி தான் தூரத்தை சொல்கிறேன் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன் டிஸ்டன்ஸ்ஸு ஆ சரி ஆ ஓகேம்மா ஓகேம்மா ஆ சரிம்மா ஓகேம்மா ஆ தேங்க் யூ வாங்கிட்டு ஃபோன் பண்ணுறோம்